இப்போ வந்து இந்தியாவோடய கல்வி முறை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் சொல்லித் தராங்க இருந்தாலும் வந்து அவ்வளோக்கா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் வந்து டீச்சர்ஸ்ஸெல்லாம் வந்து சரியாக இல்லை அதனால் அவங்கனால படிக்க முடியல கொழந்தைங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதனால் எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க இங்கிலீஸ் மீடியத்தில் தான் கொண்டு கொழந்தைங்கள சேர்த்தலாம் அங்கே நல்லா கல்வி கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே போய் சேர்த்தலான்ட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க ஆனால் வந்து அங்கே பீஸ்ஸு அதிகமாக வாங்கிறாங்க அப்புறம் பதினொன்னில் எடுக்கிற பா பன்னெண்டில் எடுக்கிற பாடத்தை பதினொன்லேயே எடுக்கிறாங்க அவங்க அதுவும் ரொம்ப கொழந்தைங்கள போட்டு கஷ்டப்படுத்துறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் காலேஜுன்னு பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட்டு காலேஜில் வந்து அங்கங்கே ஒன்று தான் இருக்குது அதிலையும் வந்து ஒதிக்கிட்டுறாங்க இட ஒதுக்கீடுங்கிற பேரில் வந்து கொழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கிறது கிடையாது அதனால காலேஜும் பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு பக்கமாகவே கவர்மெண்ட் காலேஜ் இல்லை அதனால கொழந்தைங்க கஷ்டப்பட்றாங்க அப்புறம் வந்து பீஸ்ஸெலாம் அதிகம் காலேஜில் பிரைவேட் காலேஜில் பீஸ்ஸெலாம் அதிகம் வாங்கிறாங்க அதிகம் வாங்கிட்டு ரொம்பவுமே கொழந்தைங்கள சேர்க்குறனாவே பயமாக இருக்குது கா காலேஜில் சேர்க்குறனாவே அமௌண்ட் அவ்வளோ ஆகுது ரொம்பவுமே கஷ்டப்பட்றாங்க அப்புறம் வந்து நீட்டுங்கிற பேரில் வந்து இது பண்ணி சரி கொழந்தைங்கள இது பண்ணலான்னா அவங்க அந்த நீட்டுங்கிற தேர்வு வந்து கொழந்தைங்கள வந்து தமிழ் மீடியம் படிக்கிற கொழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்கனால ஸ்கோர் பண்ணவே முடியல அதனால் ரொம்ப மனம் உடஞ்சிட்றாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி மனம் உடஞ்சி தற்கொலைக்கு கூட போயிடுறாங்க அதனால இந்திய கல்வி முறை வந்து ரொம்பவுமே மோசமாக தான் போய்கிட்ருக்குது